இப்போ கிராமத்தில் வந்து ஒரு மாடு வச்சுருந்தா அதுக்கு நாங்கள் தட்டு பில்லு எல்லாம் போடுவோம் அதேமாரி ஒரு சிட்டியில் இல்லை வேறு இடத்துல அந்தமாதிரி இருந்துச்சுனா பேப்பருங்க சாப்பிடுதுங்க மாடுங்க அதனால் நோய் வரும் அதனால் நோய் வரும் அதனால் பால் கறந்தால் கொஞ்சம் இதாகருக்கும் அதேமாரி கிராமத்தில் கூடவும் எங்கெங்கேயோ குப்பை போடறாங்க அதனால் மாடுங்க மே மாடுங்க மேய்வதால அது சாப்பிடுதுங்க அதனால் நோய் வரும் அப்புறோம் இந்த குப்பை இதெல்லாம் வந்து சாப்பிடாத அளவுக்கு நம்ப டஸ்பினில் போட்டு இது பண்ணணும் அப்பன்னாதா நம்ம மாடுடைய ஹெல்த்து பார்க்க முடியும் அதுமாரி ஒரு ஒரு இப்போ சென்னைலெலாம் வந்து மாடு வந்து ரோடில் மேயுது அதுமாரி குப்பை இதெல்லாம் சாப்பிடுது பேப்பரெலாம் சாப்பிடுது அதெலாம் அதெலாம் மாடுக்கு வந்து நோய்தான் உண்டாக்கும் ஆனால் கிராமத்தில் வந்து மாடை வந்து நல்லா இதாக பார்க்குறாங்க இதுமாதிரி தட்டு எடுத்துட்டு வந்து போடறாங்க சோளம் எடுத்துட்டு வந்து போடறாங்க அதேமாரி ரோடில் மேயுற மாடுங்க நிறையா குப்பைங்க சாப்புடுதுங்க அதனால கூடவும் பிராப்ளம் வரும் அதனால மேக்ஸிமம் குப்பைங்களை இதுக்கு குப்பைங்களை டஸ்பினில் போட்டு மாடை வந்து நம்ப சேஃப்டியாக பார்த்துக்கலாம் அதுமாதிரி